எங்கள் ஊர்ல வந்து கலாச்சார நடைமுறைகள் வந்து இருக்குது எங்கள் நாங்கள் வந்து கிறிஸ்டினு எங்கள் ஊர்ல கோயிலுக்கு வரப்போ எப்பொழுதுமே எல்லாம் குளித்து சுத்தபத்தமாகருப்போம் குளிச்சிட்டுதான் கோயிலுக்கு போவோம் அங்கே போனோம்னால் பெண்கள் வந்து எல்லாமே முட்டி போட்டு சால்வை எடுத்து தலையில் போத்திகிட்டுதான் பூஜை கவனிப்பாங்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணுவாங்கள்